வேற்றுக்கிரக வாசிங்கல பற்றி நாங்கள் பார்த்ததில்ல ஆனால் வந்து ஹாலிவுட் மூவிலையும் நிறைய ஸ்டோரீஸ்லையும் நான் பார்த்துருக்கேன் வேற்றுகிரக வாசிகள் வந்து ரெண்டு மூளை நாலு கைகளோட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பார்த்தது கிடையாது இவங்க அவங்களுக்கு வந்து நாலு கை நாலு கால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இதுநாள் வரை பார்த்ததில்ல அவங்க வந்து மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்க அதாவது மங்கிஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் பார்த்ததில்ல இதுநாள் வரையும் ஆனால் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது ஒரு ஸ்டோரீஸ் வரி நான் ஸ்டோரீஸ் வச்சி நாங்கள் இப்படி தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது